நான் எப்பவுமே எஸ்பி பாலசுப்ரமணி பாட்டுதான் எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் அது உர்து சாங்க் கூட பிடிக்கும் எனக்கு ஹிந்தி சாங்க் கூட பிடிக்கும் அதுதான் பாடுவேன் நான் எப்போவுமே